பழங்குடியின மக்கள் வந்து அந்தந்த கலையை அந்தந்த மக்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்குக் கற்றுக் கொடுத்துடுறாங்க அதனால் வந்து பார்த்தோம்னா அந்தந்தக் கலை அழியாமல் அப்படியே அந்தந்தக் கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்குது இப்போது ஒவ்வொரு தலைமுறையும் அந்தந்தக் கலையை அடுத்தடுத்த தலைமுறைக்குக் கற்றுக் கொடுக்குறதுனால அந்தக் கலைவண்ணம் இன்னும் நல்லா போயிட்டே தான் இருக்குது டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு